நான் வந்து லைஃப்ல போகணும் அப்படின்னு விருப்பப்படுற இடங்கள் நிறையவே இருக்குது நான் அதுல்லாம் பார்த்துக்கணும் என் கண்களால் பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்ற இடங்களும் நிறைய இருக்குது அதில் சில இது அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி ஒரு மலைப்பிரதேசம் அதுக்கு போகிறத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணி மலையில் ட்ராவல் பண்ணி போகிறது அதில் இருக்கிற அதுவும் அந்த பனிமூட்டமாக இருக்கிற எடம் அதெலாம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அதேமாதிரி எனக்கு பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த ஊட்டியில பூக்கள் நிறைந்த கண்காட்சிகள் அந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கும்ல அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கேன் அதே மாதிரி திருப்பி போகணும் அந்த இடத்துக்கு அப்படிலாம் நான் ரொம்ப விரும்புகிறேன் அதே மாதிரி எனக்கு ஹில்ஸ் ஃபால்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபால்ஸ் ஹில் ஸ்டேஷன் இது எல்லாத்துக்கும் போகும்போது நான் என்னையே மறந்துடுவேன் அதுவும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அந்த ட்ராவல் பண்ணுற ஃபீல் இருக்கே சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு மனசுக்கு பிடித்தமா நம்மளோட உணர்வோட ஒன்றி ஒரு விதமான உணர்வுக் ஏற்படுத்துற ஒரு இடமா இருக்கும் அதெல்லாம் அதில் மெயினா ஹில்ஸ்ல எனக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக விளாட்றது பிடிக்கும் அதுக்கப்றம் இது எல்லாமே நமக்கு வந்து இங்கேருந்து யா இங் என் இடத்துலிருந்து தூரமாக போகிற இடங்கள் அதெல்லாம் எனக்கு நெருக்கமாக எனக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அப்படினா ஒன்று வந்து என்னோடய ஸ்கூல் சொல்லுவேன் சின்ன வயசுல நான் படித்த ஸ்கூல் நான் ஏன் அங்கே போகணும் நினைக்கிறேன் அப்படினா அங்கே எனக்கு நிறைய விதமான மெமரிஸ் இருக்குது என்னோடய க்ளாஸ் ரூம் அங்கேருந்த பெஞ்ச்சஸ் அங்கேருந்த மரங்கள் எல்லா இடத்துலியும் நான் அங்கே பதிச்சு வச்ச பெயர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷியங்கள் எனக்கு என்னோடய ஸ்கூல்ல இருக்குது அப்றம் என்னோடய மிஸ்ஸஸ்லாம் பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பியும் ஸ்கூல்க்கு கூட்டிட்டு போகணும் அதை மாதிரிலாம் ரொம்ப ஆசப்படுற எடம் என்னோடய ஸ்கூல் இன்னும் ஒரு ஒரு விஷியம் சொல்லணுன்னா என்னோடய பாட்டி வீடு நாங்கள் வந்து தனியாக ஒரு வீட்டில கொஞ்ச தூரத்தில் இருக்கோம் பாட்டி வீடு போகணுன்னா எங்கள் பாட்டி வீட்டில க க அங் கால்நடைகள்னு சொல்லுவாங்கள் லைக் ஆடு மாடு கோழி அதைமாரிலாம் இருக்கும் அதுங்க கூட விளாட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஒரு ஒரு இதுவும் பீ ஐந்தறிவு ஜீவன் தான் அப்படினு நாங்கள் யாருமே பார்க்க மாட்டோம் அதுங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் அப்படி நினச்சிட்டு எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க அதை வச்சி தான் கூப்பிடுவோம் அதுங்க கூட விளையாடுவோம் கூப்பிட்டா அது நம்ம கூட ஓடி வந்துடும் அப்றம் அதெலாம் கிராமம் அப்படின்றதுனால வயல் வெளிகள் நல்லா இருக்கும் பச்சப்பசேன்னு இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் அப்றம் போர்செட்ல குளிக்கிறது இதே மாதிரி ஏகப்பட்ட விஷியம் என் பாட்டி ஊருக்கு போனால் நான் ஃபீல் பண்ணலாம் ரசிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷியம் அப்படினா வெளியில அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பா ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி ஹில் ஸ்டேஷன் சொல்லுவேன் நியர்பைனால் கண்டிப்பா அது என் பாட்டி வீடுதான்